ஆ சொல்லுங்கள் யார் குட்மார்னிங் ஓகே இப்போ தானம்மா இப்போ தானம்மா ப்ரொவைட் பண்ணோம் அதுக்குள்ள எப்படி மிஸ் பண்ணீங்க

ஓகே இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இதுதான் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வார்னிங்கா இருக்கட்டும் உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்தமாதிரி எதுவுமே கம்ப்ளைண்ட் வரக்கூடாது ஓகேங்களா ம் சரி இதுக்கு ஓகே ப்ரொசிஜர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரியா கேளும்மா ரெண்டு ஃபார்ம் தருவோம் அதில் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுங்க ஒரு ஃபார்மை வந்து அந்த இந்த தொலைஞ்ச டிப்பாட்மெண்ட்டுலாம் பார்த்துக்குறாங்க இல்லையா மிஸ்சிங்லாம் பண் அந்த டிப்பாட்மெண்ட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு கம் கம்ப்ளைண்ட் மெயில் வந்து இவங்க இது நம்ம ஐடிக்கு போட சொல்லுங்க காலேஜ் ஐடிக்கு காலேஜ் ஐடிக்கு போட்டோன்னே நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபைன் கட்டுறமாதிரி இருக்கும் ஃபைன் கட்டினோன்ன எஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபைன் கட்டணும் ம் இல்லைல்ல இல்லை இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது தொலைச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்போதான் நாங்கள் வார்ன் பண்ணால் தான் நீங்கள் வந்து இன்னொரு தடவ வந்து தொலைக்கமாட்டிங்க ஸோ நாங்கள் போடுறது தான் காலேஜு ப்ரொசிஜர்னா ப்ரொசிஜர் தான் கொஷின்லாம் இருக்கக்கூடாது ஓகே ஆ அவங்க ஒரு டெம்ப்ரவரி சீட்டு மாதிரி தருவாங்க ஸ்லிப் தருவாங்க அதை வச்சுட்டு கொஞ்ச நாள் போங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் அப்புறமா ஐடி கார்ட் வந்தோன்னே அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்க லாஸ்ட்டு வார்னிங் அகைன் அண்டு அகைன் ஓகே ஓகே ம் தேங்க்யூடா